நான் கடுகு சட்னி செய்யிறது வந்து நல்லா ருசியாக இருக்கும் நல்லத்தா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் எங்கள் வீட்டில் அதைத்தான் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு எண்ணெய் ஊற்றி முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறணும் ரெண்டாவது கடுகு வந்து ஒரு ஸ்பூன் போடணும் அது நல்லா வெடிச்சதுக்கும் பிறகு வ வரமிளகாய நாலோ அஞ்சோ பயன்படுத்தணும் அதைப் போட்டு நல்லா கருக வறுத்துக்கணும் அப்புறம் அதுக்கும் பிறகு தேங்காய் செரவு வச்சிட்டு தேங்காய் புளி உப்பு மூணும் போட்டு நல்லா வ வறுத்துக்கணும் அதுக்குள்ளையே வறுத்துட்டோமுன்னா அப்புறம் அதே வந்து மிக்சியில போட்டு அரைச்சிட்டோமுன்னா க கடுகு சட்னி